மாறன் ட்ரான்ஸ்போர்ட்டா சார் எங்களுக்கு வந்து நாளைக்கு ஒரு கேப் தேவைப்படுது கல்லணை டு ஸ்ரீரங்கம் போகிறோம் சார் நாங்கள் வந்து பாண்டிச்சேரியில் முத்தியால்பேட்டைல இருக்கோம் சார் அட்ரெஸ் வந்து நம்பர் ட்வெண்ட்டி எயிட் மாயவன் கோவில் பேக் சைட் காவேரி ஸ்ட்ரீட்

சார் எங்களுக்கு வந்து காலையில் ஒரு பத்து மணிக்கு தேவைப்படுது சார் இங்கேயிருந்து ஒரு ஃபைவ் மெம்பர்ஸ் வர்றோம் ஒரு அஞ்சு சின்னப்பசங்க அதுக்கப்புறம் ஒரு பெரியவங்க அதுக்கப்புறம் நான் என் ஒய்ஃப் சார் ஓகே சார் அதே மாதிரி நாங்கள் வந்து அங்கே சுற்றுலா தலம்லாம் போகணும் அதுக்கு எந்தமாதிரி ஆகும் சார்

ஓகே சார் ஆனால் கேப் டிரைவரோட நம்பர் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக அனுப்ப முடியுமா ஓகே சார் ஓகே சார் ஓகே சார் காலையில் சீக்கிரமாக வந்துவிடுவீங்களா சார் சார் ட்ரைவர் கொஞ்சம் பார்த்துப் போடுங்கள் சார் கொழந்தைங்கள்லாம் இருக்காங்க சேஃப்டி முக்கியம் ஓகே சார் ஓகே சார் தேங்க்யூ சார்